எனக்கு வந்து எழுதுவதுனா ரொம்ப பிடிக்கும் ரைட் ஹேண்ட்லேயும் எழுதலாம் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எழுதலாம் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா எனக்கு ரைட் ஹேண்ட்டில் எழுதுவதவிட லெஃப்ட் ஹேண்ட்டில் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்ஸ் பார்த்திங்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து நல்லா எழுதுவே எழுதவும் செய்வேன் ரைட் ஹேண்ட்டில் எழுதுவத விட லெஃப்ட் ஹேண்ட்டில் நல்லா ஸ்பீடாகவும் எழுதுவேன் அழகாகவும் எழுதுவேன் ப்ளஸ் ட்ராயிங்கெல்லாம் நல்லா வரைஞ்சிடுவேன் சரியா